தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ சமைக்கும் போதெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பேன் இந்த இசை நல்லா இருக்கும் கேட்க நல்லா இருக்கும் அதனால் எப்போதும் பாடிக்கிட்டு இருப்பேன்